கல்வி அறிவு வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி உதவுது அப்படினாங்க கல்விங்கிறது மிகப்பெரிய விஷயம் கல்வி அறிவு இல்லாமல் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது கல்வி அறிவு இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமும் கிடைக்கும் நம்மளுடைய பொருளாதாரத்துலேயும் முன்னேற்றம் இருக்கும் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து வெற்றி கொள்ள முடியும் அதை விட்டால் நம்மளுக்கு வேறு எதுவுமே கிடையாது கல்வி அறிவு இல்லாமல் நம்ம எதன எதையுமே செய்ய முடியாது கல்வி அறிவு வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படினா நம்ம சாதிக்க நினைக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து கல்வி அறிவு மூலமாகத்தான் நம்மளால பண்ண முடியும் நம்ம மூலமாக நம்மளுக்கு இருக்கிற கல்வி அறிவை மற்றவங்களுக்கும் நம்ம வந்து உபயோகிக்கணும் மற்றவங்களுக்கும் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கிறது மூலமாக நம்மளுடைய கல்வியறிவை நம்ம அவர்களுக்கும் புகட்டுற மூலமாக நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் கிடைக்கும் கல்வியறிவு இல்லாமல் நம்ம எங்கேயுமே போகவோ வரவோ முடியாது ஒரு பேருந்திலே ஏறிவிட்டோம்னா அது என்ன ஊருங்கிறதை நம்ம வாசித்து பார்க்க நம்மளுக்கு கல்வியறிவு கண்டிப்பாக தேவை அதே நம்மளுடைய பெயர் எழுதக்கூட கல்வி அறிவு இல்லை அப்படினா அந்த எழுத்தக்கூட எழுத முடியாது அதனால் கல்வியறிவுங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய ஒரு உத்வேகமாக இருக்கும் கல்வியறிவு இருந்தது அப்படினா நம் நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுகளிலும் பொல் போய் நம்ம வந்து நிறையா வந்து நல்ல நல்ல வேலை வாய்ப்புகளை வந்து பெறலாம் அது மூலமாக நிறைய நம்ம சம்பாதிக்கலாம் கல்வியறிவு இல்லாமல் அது எதுவுமே செய்ய முடியாது படிக்காதவங்க வந்து எந்தெந்த விஷயத்த தவற விடுறாங்கனா நம்ம நான் சொன்னமாதிரி அவங்க பார்த்துட்டீங்கனா வெளிநாடெல்லாம் போய் நம்ம வேலைவாய்ப்பு பெறுறோம் இல்லைங்களா அந்தமாதிரி எல்லாம் எதுவுமே இது பண்ண முடியாமல் அவங்க வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே ஒரு அடித்தளப்பட்ட மக்களாக மட்டுமேதான் வாழ முடியுமே தவிர அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி பொருளாதாரத்திலேயும் சரி பெரிய முன்னேற்றமெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது நம்மளுடைய பேரைக்கூட எழுதத் தெரியாத ஒரு படிக்காதவங்களாக இருந்தாங்கன்னால் அவங்க தவற விடுற விஷயம் என்னென்னால் ஈஸியாக எல்லாேருமே வந்து அவங்களை ஏமாற்றிருவாங்க அது கண்டிப்பாக நடக்குதுங்க அதனால கல்வியறிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிறுவயதில் இருந்தே நம்ம வந்து கல்வியறிவை வந்து வளர்த்துக்கணும்